வணக்கம் ப்ரோ நாங்கள் எலெக்ட்ரிக் ஸ்கூட்ரு வாங்கிறதுக்காக வந்துருக்கோம் ஓகே ப்ரோ என்னென்ன மாடல் இருக்குது ப்ரோ ஸ்கூட்டர் டுவெண்ட்டி த்ரீ லியே பார்த்துக்கலாம் ப்ரோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை காஸ்டேஜ் எவ்வளோ ப்ரோ வருது டூ டௌசன்ட் டுவெண்ட்டி த்ரீ லியே பார்த்துக்கலாம் ப்ரோ நாங்கள் வந்துட்டு இஎம்ஐயில் தான் ப்ரோ பே பண்ணப் போகிறோம் ப்ரைஸ் வந்துட்டு ஒன்றும் பிரச்சின இல்லை ஓகே ப்ரோ ஃபெசிலிட்டிஸ்லாம் ஸ்கூட்டரில் எப்படி ப்ரோ இருக்கும் ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ மைலேஜ் வைஸ் ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் வரும் ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ வந்துட்டு இனிஷியலாக நாங்கள் அமௌண்ட் பே பண்ணனும் அப்படினா எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ நாளைக்கே வந்து எடுத்துக்கலாமா இல்லை எப்படி ப்ரோ ஆ ஓகே ப்ரோ அப்போ நாங்கள் நாளைக்கு வந்துட்டு மார்னிங் எடுத்துக்கிறோம் ப்ரோ ஆ வர்றோம் ப்ரோ பேட்டரி லைஃப் வந்துட்டு எவ்வளோ ப்ரோ இருக்கும் ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ